ஆ ஆமாம் சொல்லுங்க ஓகேங்க எந்த மாதிரி டிசைனில் கட்டணும் ஆ ஓகேங்க ஆ ஓகேங்க

ம் எத்தனை மன்த்தில் உங்களுக்கு எத்தனை மன்த்தில் உங்களுக்கு முடித்து கொடுக்கணும் அந்த இதை டிசைனெலாம் வீடெல்லாம் ஒரு ட்வெண்ட்டி லே ட்வெண்ட்டி லேக்ஸுக்கு குள்ளே கட்டினா போதுமா உங்களுக்கு அந்த பட்ஜெட் ஓகேங்களா

ஆ க்ரௌண்ட் ஃப்ளோர் மட்டும்தான உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் அந்த மாதிரி எல்லாம் வேணுமா ஆ ம் சரிங்க நாங்கள் வந்து ஃபர்ஸ்ட்டு இடத்த பார்த்துக்குறேன் அதுக்கப்புறம் என்ன பண்ணுறது எப்படின்னுட்டு உங்களுக்கு சொல்கிறேன் எப்படி மார்பிள்ஸ்ஸு அதெல்லாம் போடுறீங்களா இல்லை டைல்ஸ் அந்த இதில் போடுறீங்களா ஆ ஓகே

ஆ சரி ஓகே

ஆ சரி ஓகேங்க நாங்கள் போட்டுக் கொடுத்தர்றோம் நான் ஃபர்ஸ்ட்டு வந்து இடத்த பார்த்துட்றேன் நீங்கள் உங்கள் அட்ரஸ் வந்து எனக்கு மெயில் பண்ணிவிடுங்க இல்லை வாட்ஸ்அப் பண்ணிவிடுங்க நாங்கள் வந்து இடத்த பார்த்துட்டு உங்கள்கிட்ட மற்ற டீட்டெய்ல்ஸ் எல்லாம் நான் பேசிக்கிறேன் ஆ ஓகே தேங்க் யூ